ஹலோ கேஎஸ் க கேஎஸ் ஹாஸ்பிட்டல் கா டாக்டர் கலைச்செல்வி மேடமா மேம் எனக்கு ரொ ரொம்ப நாளாகவே உடம்பு ஃபீவர் தலை வலி எல்லாமே இருக்குது மேம் எதனாலன்னு தெரியல மேம் சாப்பிடவே சுத்தமாக முடியல மேம் டூ டேஸ்லிருந்தே தொடர்ந்து கண்டினியூவாக அப்படியே இருக்குது மேம் ஆம் மேம் எஸ்டர்டே வந்து வெளில போய் சாப்பிட்டோம் மேம் அதிலேருந்து எனக்கு அதேவாக இருக்குது அப்படியேவே இருக்குது மேம் நேற்று வந்து வெளில சாப்பிட்டோம் மேம் அதனாலவே ஹோட்டலில் சாப்பிட்டேன் மேம் அதிலேருந்து எனக்கு அப்படியே வயிறு அப்படியே மந்தினே இருக்குது மேம் இல்லை மேம் இன்னும் தலை வலி ஜூரம் அடிக்கடி விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்குது மேம் ஆ ஓகே மேம் கால் கை காலெலாம் ரொம்ப வலிக்குது மேம் அப்படியே நரம்பெலாம் பிடிச்சி இழுக்கிற மாரியே இருக்குது மேம் அதுக்கெலாம் நேரில் வந்து ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் கண் அப்படியே ஒரு மங்களாக தெரியுது மேம் ஏன் தெரிலங்க கண்ணெலாம் அப்படியே மங்களாக தெரியுது மேம் அது ஒரு நாள் அது சாப்பிட்டனால அப்படி ஆகும்மா மேம்

ஆ ஓகே மேம் நம்பரு வந்து தனியாக காண்டெக்ட் பண்ணுமா மேம் இந்த நம்பரே ஓகேவா மேம் ஆ ஓகே மேம் மா மார்னிங் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம்